எனக்குக் கிணத்துல நீச்சல் பிடிக்கும் கிணத்துல குளிக் மற்றபடி ஆற்று நீச்சலும் தெரியாது ஆற்றுல நீந்தவும் தெரியாது கிணத்துல தான் சின்னப் பிள்ளைலருந்து பழகுனது அதனால் எனக்குக் கிணத்து நீச்சல் தான் நல்லா தெரியும் அதில் தான் நீந்திக் குளிக்கிறது எனக்கு ரொம்பப் பிடிக்கும் மற்றபடி சின்னப் பிள்ளைகள்லிருந்து பழகி இதுவரைக்கும் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருவது வருஷமா கிணத்து நீச்சல் மட்டுமே பழகி அதுலையே குளிச்சு வந்துக்கிட்டிருக்குறோம் மற்ற குளத்து நீச்சலோ அல்லது ஆற்று நீச்சலோ அதை குளிக்க பிடிக்காது எங்களுக்குக் கிணத்து நீச்சலே நல்லாயிருக்கும் நாங்கள் அதையே குளிச்சு பயன்படுத்திகிட்டுக்கறேன் நல்லாயிருக்குது எனக்கு உடம்புக்கும் நல்லாயிருக்கு ஃப்ரெஷாக இருக்கும் எங்களுக்கு நல்லா ஒரு இதாக பண்ணிகிட்ருக்குறோம் அப்புறம் கிணத்து நீச்சல் தான் எங்களுக்குச் சிறந்தது